என்னுடைய என்னை சுற்றி தொழில் நுட்பம்கிறது நிறையா வடிவத்தில் இருக்குது அது என்னுடைய வாழ்க்கையை ஈஸியாக தான் ஆக்கிருக்கு நம்ம யூஸ் பண்ணுற போன் வீட்டில் இருக்கிற டிவி கிரெண்டர் மிக்ஸி எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கு ஏன்னால் அஸ் எ ஒர்கிங் உமன்னாக வந்து எங்களுக்கு காலைல எழுந்திருச்சி கிளம்பி போகிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு அதுவும் ஒரு கேர்ல்லா வெளியில் கிளம்பி போகும் போது வீட்டில் எல்லா வேலையும் நாம மற்றவங்களுக்கு செஞ்சி வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கும் போது அந்த சமயத்தில் ஒரு மிக்ஸியோ ஒரு க்ரெண்டரோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி வந்து எங்களுக்கு நிறைய ஈஸியாக தான் மாற்றி கொடுத்துருக்கு அதேமாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் போன் பெரிய ரோல் ப்லே பண்ணுது இப்போது நாங்கள் அஸ் எ டீச்சராக நான் வந்து இருக்கும் போது பிள்ளைங்கள வந்து வீட்டில் இருந்தே கவனிச்சேன்னாலா போன் இருந்தால் அது மூலிமா ஒரு ஆன்லைன் க்ளாஸ் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கிறதுக்கு போன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்தமாதிரி சேன்ஜஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது